ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கால் டேக்சிங்களா வணக்கம் நான் சுவாமிநாதன் மாலையீடுலேந்து பேசுகிறேன் நான் ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தேன் திருச்சி போகலான்ட்டு அரை மணி நேரமாக நின்றுட்ருக்கேன் டிரைவர் இன்னும் வரல என்ன ஆச்சு அவர் எங்கேன்னா மாட்டிக்கிட்டாருங்களா இல்லை என்ன பிராப்ளம்னு எனக்கு தெரியலை நான் ஃபோன் அடிச்சாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன சூழ்நிலைன்னு எனக்கு புரியல அதனால தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தேன் ஆமாம் அங்கே இருந்து எனக்கு காலையிலேயே வந்துட்றதா ஏழு மணிக்கே வரதா சொன்னாங்க மணி எட்டு ஆச்சு இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கே போகணும் ஒன்போது ஒன்போதரைக்குள்ள போனால் தான் எனக்கு வேலையை முடிச்சுட்டு வர முடியும் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் அதனால வந்து கரெக்டாக கொடுத்தா தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அது என்ன காரணம் சொன்னீங்கனா தான் இல்லை வேறு எதுனா வண்டி அனுப்புறீங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க நான் ஒரு ஒன்போது ஒன்போதரைக்குள்ள நான் வந்து திருச்சி போய் ஆகணும் மணி இப்போவே எட்டு எட்ரைக்கிட்ட ஆக போது இன்னும் எவ்வளோ நேரம் நான் இங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி நானே ஒரு அர்ஜெண்ட்டுக்கு போகணுங்கிறதுக்கு தான் பஸ்ஸில் போகாம காரில் போ போ புக்கிங் பண்ணி போயிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி நேரம் வந்து அதிகமாயிட்டே இருக்குதே ஒழிய இதுவரைக்கிலும் டிரைவர் வந்த பாடு இல்லை அதனால நீங்கள் என்னெனான்னு அவருக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா கேட்டுட்டு இல்லை வேறு எதனா வண்டி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்புச்சி விட்டீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த உதவியை நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு பரவாயில்லையா இருக்கும் நான் போயிட்டு சாயந்தரம்லாம் வந்துருவேன் நமக்கு அங்கே தங்கிற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது சீக்கிரம் வந்துரலாம் அப்படிதான் தம்பிகிட்டையும் சொல்லியிருந்தேன் ஆனால் இது வரைக்கிலும் வரல எதுனாச்சும் பிரச்சினை ஆயிடுச்சான்னு என்னெனான்னு தெரியல இல்லை ரோடு கீடு பிளாக் பண்ணிட்டாங்களா எதுனா பிரச்சினையினால அப்படிங்கிறதும் தெரியல அப்படி இருந்தாலும் அவர் ஃபோன் பண்ணால் எடுத்துட்டாருன்னா கூட நம்ம இந்த தகவல சொன்னோம்னா நான் வேறு வண்டியாது நான் புக் பண்ணி போவேன் கொஞ்சம் அர்ஜெண்ட்டா போக வேண்டியதிருக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமா வண்டி அனுப்பி விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பார்ப்போம் ரொம்ப நன்றிங்க நான் அதுக்கு தான் சொல்லிட்லாங்கிறதுக்காக தான் தகவல் சொல்லிட்லாங்கிறதுக்காக தான் க பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் அர்ஜெண்ட்டு கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வண்டி அனுப்பிவிடுங்க பார்ப்போம் நன்றிங்க